என் பையன் வந்து எனக்கு வந்து ஆன்லைன்ல புது ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க அந்த ஃபோனோட பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ஃபோன் வந்து சார்ஜரே இல்லை அந்த ஃபோன் வந்து முப்பத்தி அஞ்சாயிரூபா ஃபோன் வாங்கினது சார்ஜரே கொடுக்கல அந்த சார்ஜர் அதனால் நான் போய் வெளியில் கடையில் போய் வாங்குனேன் சார்ஜர் வந்து டூப்ளிகேட் சார்ஜர் வாங்கிட்டு வந்து சார்ஜர் போட்டதனால வந்து என் ஃபோன் வந்து சார்ஜ் போட போட வந்து என்னாச்சி பேக் உப்பி வந்து போய்டுச்சி இந்த ஃபோன் சார்ஜர் ஃபுல்லாவே பேட்டரி போய் சார்ஜர் ஃபுல்லாவே போய்டுச்சி இந்த ஃபோன் வந்து நான் ஷோரூம்க்கு எடுத்து போய் கொடுத்தனால வந்து நீங்கள் வந்து வெளில வாங்கின சார்ஜர்னால உங்களுக்கு இது ஃபுல்லாவே போய்டுச்சி நீங்கள் ஏன் வெளியே சார்ஜர் வாங்குனீங்க நீங்கள் வந்து கம்பெனி சார்ஜர் மட்டும் தானே வாங்கியிருக்கணும் நீங்கள் ஏன் லோக்கல் சார்ஜர் வாங்குனீங்க அப்படின் சொல்லிட்டு அவங்க இது பண்ணன்னாலே எனக்கு அதில் வந்து இதுவாயிடுச்சி ஃபுல்லாவே லாஸ் ஆகிடுச்சி அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கம்பெனி சார்ஜர் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அது நீங்கள் தனியாக இப்போ நீங்கள் வாங்கிக்கணும் நீங்கள் வாங்கி அதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் வெளி சார்ஜர்லாம் போட்டிங்கன்னா போய்டும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்க இதனால வந்துட்டு நமக்கு லாஸ் தானே ஃபுல்லாவே நமக்கு அந்த சார்ஜர்னால ஃபுல்லாவே போய்டுச்சி அந்த ஒயருமே சார்ஜர் அடாப்டர் தனியாக வாங்கினோம் ஒயர் தனியாக வாங்கினோம் அந்த ஒயர் தனியாக வாங்கினா தான் அதுவுமே பிராண்டடாக வாங்கணும் அதுவுமே லோக்கல் வாங்கினா ஃபுல்லாவே ஃபோன் ஃபுல்லாக போய்விடும் ஃபுல்லாவே அந்த சார்ஜர் போட்டதனால வந்து என்னாச்சின்னா புகையா வந்திருச்சி ஃபோன்னே ஃபுல்லாக போய்டுச்சி அப்புறம் அதனால் திருப்பி புது ஃபோன் புக் பண்ணி வாங்கினோம் அது அப்பவும் அப்பவுமே சார்ஜர் கொடுக்கல அவங்க திருப்பியும் சார்ஜர் வந்து வெளியிலருந்து கம்பெனி சார்ஜர் வெளியில் தான் வாங்கினேன் வெளியில வாங்கினபாடு அவங்க சொன்னாங்க அப்போ தான் கம்பெனி காரங்க சொன்னாங்க டென் பர்சன்டேஜ் சார்ஜ் லோவும் இருக்க கூடாது டென் பர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிலோ அதிகமாகவும் இருக்க கூடாதாம் அதிகமாக இருந்தாலும் ஃபோன் ஃபால்ட் ஆகிடுமா கம்மியாக இருந்தாலுமே ஃபோன் ஃபால்ட் ஆகிடுமா அதனால வந்து நம்ம கரெக்டாக மெயின்டன் பண்ணிக்கணும் ஃபோன் இவ்வளோ இருக்குணன்ட்டு சார்ஜ் வந்து கரெக்டாக இதுக்குள்ளையே பார்த்து எடுத்துக்கணும் நம்ம நைட் தூங்கும் போதெல்லாம் சார்ஜ் போட்டோம் அதெல்லாமே நமக்கு என்ன ஆகும்னா அது ஒரு பிரச்சனையாகிடும் ஃபுல்லாவே அது ஃபோன்ல ரொம்ப நேரம் பிடிச்சாவே ஃபோன் வந்து ரொம்ப ஹீட்டாகிடும் சார்ஜர் ஹீட்டாகி என்னா வந்துடும் மெல்ட்டாகிடும் ஃபுல்லாவே நமக்கு இதனால் வந்து லைனுமே ஃபால்ட் ஆகிடும் நம்ம சார்ஜருமே போய்டும் நமக்கு அதனால் அதுவும் பிரச்சனை வந்துடும் நமக்கு அதனால் கம்பெனி சார்ஜரை மட்டுந்தான் வாங்க சொல்லி இருக்காங்க அவங்க சார்ஜர்ல வந்து கம்பெனி சார்ஜரை மட்டும் தான் வாங்கணும் அது மட்டும் நாங்கள் வாங்கணும் ஃபுல்லாவே